தமிழ்மக்கள் பொதுவாக பார்த்தம்னா அவங்க மொழித்தெரியாதவங்க அவங்க பாஷை தெரியாதவங்களுக்கு அவங்களோட பேசுறதுக்கு தங்கள் அவங்களுடைய மொழியை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு சில வேர்ட்ஸ் சொல்லுவாங்க இப்போ தமிழ்மொழியில் வந்து பார்த்தம்னா நிறயா ஆங்கிலம் கலந்துடித்து ஸோ மற்ற மொழிகாரங்களுக்கு அந்த வார்த்தைகளுக்கான ஆங்கில வார்த்தைகள் ஒரளவுக்கு தெரியிது இப்போ ஃபோன் அப்படின்னா நம்ம தமிழ் மொழியில் இருந்தாலும் ஃபோன் அப்படின்தான் சொல்கிறோம் அதே வந்து பார்த்தம்னா வாட்ச்சு அப்பிடன்றது இங்கிலீஷ் வார்த்தை தான் ஸோ இப்போ தமிழோடு சேர்ந்து ஆங்கிலம் கலந்துடித்து தமிழோடு சேர்ந்து சமஸ்கிருதம் தமிழோடு சேர்ந்து வடமொழியெல்லாம் கலந்துடுத்து அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழியில் இருக்கிற வார்த்தைகள் தான் நிறையா மொழிக்கு மாறியிருக்கு நம்ம வார்த்தைகளை தான் அவங்க எடுத்துகிட்டு அவங்க அவங்களோட லாங்வேஜ் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க நிறையா சொல்லலாம் தண்ணிர் அதெலாம் வந்து பார்த்தம்ன்னா நம்ம தமிழ் மொழியில் இருந்து தான் போயிருக்கு மற்ற அது கேரளா மலையாளத்துக்கு கர்நாடகாவுடைய கர்நாடக மொழிக்கு தெலுங்கு ஆந்திரா இதுமாதிரிலா நம்பளோடய தண்ணிர் நீர் கண் இந்தமாதிரி முக்கியமான வார்த்தைகள் இதெல்லாம் நம்ம தமிழ் எல்லாத்துக்கும் தமிழ் மொழிதான் தாய் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தமிழ் மொழியை வச்சிகிட்டு தான் நம்ம பக்கத்தில் இருக்கிற லாங்குவேஜ்ஜை நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அவங்களுக்கு புரியும் தமிழ் மொழியில் சில வார்த்தைகளை சொன்னாவே புரியும் இப்போ ஆங்கில மொழியும் நம்ம இணைப்பு மொழியாக வச்சு நம்ம அவங்களை பாஷையை புரிய வைக்கலாம் அப்படி இல்லைனாலும் நம்ம வந்து என்ன செய்யலாம் நம்ம இந்த பொருளை எடுத்து காட்டியோ இல்லை நம்ம சொல்கிற எக்ஸ்பிரஷனை வச்சுகிட்டோ அவங்க ஓரளவுக்கு புரிஞ்சிக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டை பொருத்தளவு பார்த்தம்னா வடமொழியில் இருந்து நிறைய பேர் வந்து அதாவது ஹிந்திகாரங்க ஹிந்தி தெரிஞ்ச வடமொழிகாரங்க அதிகமாக வந்து அனைத்து வியாபாரங்கள் தொழில்களை அவங்கதான் பண்ண ஆரமிச்சிடுறாங்க ஸோ லேபர் ஒர்க்லருந்து அதாவது ஹியூமன் பவர் லேபர் ஒர்க்லேருந்து பெரிய பெரிய மார்க்கெட்டிங் ஒர்க் வரையும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹிந்திகாரங்க தான் பண்றாங்க அப்போ அந்த ஹிந்திகாரங்க அந்த வியாபாரம் பண்றத்துக்காக அப்படி வரும்போது ஒரு லோக்கலில் இருக்கிற தமிழ் மொழிகாரங்கள பார்த்து பேசும்போது இப்போ தமிழ் மக்கள் அவங்கள்ட அவங்களுடைய பாஷையை புரிய வச்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் கேட்டு அவங்க இவங்க பேசுவது அவங்களுக்கு புரிஞ்சு அவங்க பேசுவது இவங்களுக்கு புரிஞ்சு வியாபாரம் நல்லாதான் நடக்குது இதில் பேரம் பேசுவது விலையை குறைக்கிறது எல்லாமே தமிழ் மக்கள் ஹிந்திகாரங்கள்ட பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஹிந்திகாரங்க இந்த பொருளை பற்றி நல்லா எக்ஸ்பிலைன் பண்றது அவங்களுக்கு தெரிஞ்ச தமிழில் ஹிந்திகாரங்களே ஓரளவுக்கு தமிழை கற்றுக்கிட்டு ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் ஓரளவுக்கு மக்களுக்கு பேசி புரிய வச்சுகிட்டுதான் இருக்காங்க ஸோ அதனால் வந்து வியாபாரம் நல்லாத்தான் போகுது இந்த இது வந்து நம்ம தமிழ் மொழிக்கு வந்து கிடச்ச ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு பெருமை தான் நமக்கு சொல்லணும்னு சொல்லலாம் தமிழ் மொழி தெரிஞ்சால் போதும் நம்ம நம்ம இந்த உலகத்தில் வாழறதுக்கு எங்கே போனாலும் வாழ்ந்துடலாம் அப்படின்றதுக்கு ஒரு உண்மையான உதாரணம் தான் அது அது மாதிரி தமிழ் மொழிக்காரங்க எல்லா நாட்டுலேயும் இருக்காங்க எல்லா தேசத்துலேயும் இருக்காங்க எங்கே எங்கே போனாலும் அங்கே தமிழ் மொழி பேசத்தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க கண்டிப்பாக இருப்பாங்க இது நம்ம தமிழராக பிறந்ததுக்கு ஒரு பெருமை பட கூறிய ஒரு விஷயம் தான் அதனால தமிழ் மொழிய நம்ம வளர்க்கணும் தமிழ் மொழியை பேசணும் தமிழை பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமையாக நம்ம கருதி செய்யணும் தேங்க் யூ